வணக்கம் கல்வி அமைப்புக்கு நிதி எங்கே இருந்து வருதுன்ட்டு கேட்டீங்கன்னா இது வந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் கண்டிப்பாக வருது இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்த்து நூறு பர் சதவீதமாக நம்ம தமில்நாட்டில் இருக்க மக்களுக்கு வந்து நிதி வந்து கல்விக்குன்ட்டு பிரிச்சு ஒதுக்கிட்டு பண்ணி இங்கே கல்வியை நடத்திக்கிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னார்வலர்களாக வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் டொனேஷன்ட்டு பண்ணி இங்கே இருக் சில மேனேஜ்மெண்ட் சில எல்லாம் மேனேஜ்மெண்ட்க்கும் பிரிச்சு கொடுத்து அங்கே ஒவ்வொரு மாதிரியான கல்வி நிறுவனங்களை வழி நடத்துறதுக்கும் இங்கே இப்படி தான் கல்வியை வந்து சிறப்பாகவும் செயல்பட்டுகிட்டு இருக்குன்ட்டு என்னோட க கருத்து என்னோட இங்கே நடந்துட்டுருக்க விஷயம் இதுதான் பங்கீடுன்னு பார்த்தீங்கன்னா அதிக பட்சமானதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிதியை வச்சி தான் இங்கே ரன் பண்ணிக்கிட்டுருக்காங்க